சமூக வலைதளம்னா இப்போ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு எதோ இருக்குது அதில் வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நம்ம நல்லதுமட்டும் பார்த்தம்னா அது நல்லதா இருக்கும் கெட்டது பார்த்தம்னா அது வேறமாதிரி இருக்கும் அதனால் என்ன பண்ணிணோம்னா இப்போ இன்ஸ்டாகிராமை எடுத்துகிட்டம்னா இப்போ ஒரு அது தேவைக்கப்பதான் யூஸ் பண்ணணும் ஸோ மெஜேஸ் பண்ணுறது அந்த நம்ம நம்ம டேட்டெல்லாம் கொடுக்கக்கூடாது இம்பார்டெண்ட்டா கொடுக்கக்கூடாது அதே அதைக்குடுத்தம்னா அதில் நிறைய ஸ்கேம்மர்ஸ்லாம் இருப்பாங்க ஸ்கேம்மர்ஸ்னா இப்போ நம்ம டேட்டா எடுத்து நமக்கே சொல்லுவாங்க நம்ம ஃபோட்டோஸ் எடுத்து நமக்கே அனுப்புவாங்க அந்த மாதிரி இருக்க மெஜேஸ் எல்லாம் உள்ளப் போக்கூடாது இப்போ இப்போ இப்போ நம்ம நல்லது மட்டுந்தான் ஃபேஸ்புக்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் ஃபேஸ்புக்கு ஃபாலோவர்ஸ் ரொம்ப லிமிட்டு தான் இன்ஸ்டாகிராமில் அப்படி இல்லை இன்ஸ்டாகிராம் நமக்கு பொ பொழுதுபோக்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப்போ யூடியூப்பு அப்பறம் ட்விட்டர் அதெல்லாம் நமக்கு வெறும் பொழுதுபோக்கு மட்டுந்தான் அதுவந்து அவ்வளோக்கா உள்ள இட்டுப்போகக்கூடாத அதுக்கு இந்த டேட்டாஸ்ஸு அதெல்லாம் எல்லாமே லிமிட்டாதான் இருக்கணும் அளவாதான் இருக்கணும் எல்லாமே அப்படி இருந்தால் மட்டுந்தான் இருக்கும் இப்போ யூடியூப்பை எடுத்துட்டோம்னா அது ஒரு ஜஸ்ட்டு ஒரு வீடியோ அதுக்கு மட்டுந்தான் யூஸ் பண்ணணும் அந்த அதுக்கு அதுக்கு கொடுக்குற டேட்டா கெட்ட விஷயம்னு தெரிஞ்சிதுதுனால் உள்ளே எடுத்துக்கக்கூடாது அப்படி எடுக்காமல் இருந்தால் நல்லது இப்போ ஃபேஸ்புக்கை எடுத்தீங்கனா ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறது வீடியோ அப்லோட் பண்ணுறது அதெலாம் நல்லவிதமா அப்லோட் பண்ணணும் கெட்டவிதமா அப்லோட் பண்ணிணம்னா நமக்குப் பிரச்சினைகள் வரும் இப்போ நம்ம ஃபோட்டோஸ்லாம் அப்லோட் பண்ணணும் போது பார்த்து அப்லோடு பண்ணணும் நம்ம ஃபோட்டோ வச்சுட்டு வேற எதா ஃபோட்டோ வச்சு இப்ப எடிட் பண்ணி போடுவாங்க அதுக்கெலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால பார்த்து கவனமாப் போடணும் இன்ஸ்டாகிராம்னா பார்த்து யூஸ் பண்ணணும் யூடியூப்லாம் ந நல்லது மட்டுந்தான் பார்க்கணும் இன்ஸ்டாகிராமில் அந்த தப்பான வீடியோ அதெல்லாம் போடக்கூடாது